என்னோடய பேரெண்ட்ஸ் வந்து நாங்கள் மொத்தம் மூணு எங்கள் வீட்டில் மூணு பொம்பளை பிள்ளைங்க எங்கள் அம்மா அப்பா வந்து நாங்கள் வந்து மிடில் க்ளாஸ் தான் எங்கள் அப்பா சிக்கன் கடைப்போட்டு தான் எங்களை படிக்க வச்சுருக்காங்க மூணு பேரும் படிக்க வச்சுருக்காங்க டிகிரி முடிச்சுருக்கோம் மூணு பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்களாம் வளர்ந்து வந்தோம் யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க பட்டு எல்லாம் வருவாங்க போவாங்க இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன்னால் வருவாங்க அவ்வளோ தான் மற்றபடி வந்து அவங்கள்ட்டையும் ஃபினான்ஸியலாக கொடுத்து உதவுறதுக்கு யாருக்கிட்டேயும் அவ்வளோவா கிடையாது ஆனால் எங்கள் அப்பா ஒரு ஆள் இருந்து தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களெலாம் படிக்க வைச்சாரு நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தோம் மூணு பேரும் மூணு பேரும் இப்போ டிகிரி முடித்து நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கோம் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு சின்ன வயசில் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அது வந்து எங்கள் தங்கச்சிங்களையும் விட்டுவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒராளாக இருந்து மெட்ராஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காமிச்சு அதை க்யூர் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் அது வரைக்கும் விட்டுவிட்டு வர்லை எங்கள் அம்மா அப்பா வந்து வேண்டாம் பரவாயில்லை இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் விட்டுவிட்டு வர்லை அது க்யூர் ஆனதுக்கு அப்புறந்தான் எங்களை கூட்டிகிட்டே வந்தாங்க வந்து இப்போ வரைக்கும் நல்லாயிருக்கேன் எங்கள் எங்கள் எங்கள் மூணு பேருக்கும் வந்து மேரேஜ் ஆச்சு என் சின்ன தங்கச்சிக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை எனக்கும் ரெண்டாவது தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆயிருச்சு ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தோம் கொஞ்சம் இபபோ பரவாயில்லை மொதைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கோம்